எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் எல்லாருமே வழக்கு மொழியில் தான் பேசுவாங்க ஏலே வாலே போலே அப்படி தான் பேசுவாங்க வேலை பார்க்குற எல்லாருமே நாற்று நட்டுறவங்க தையல்காரங்க அப்பரவு பெட்டி சின்ன சின்ன பெட்டி கடைலாம் வைக்குறவங்கலாம் ஏலே வாலே அப்படி தான் பேசுவாங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் எ எங்கள் புக்கில் மொத்தம் ஒரு மூணு மூணு மொழி சேர்த்துருக்காங்க தமிழி இங்கிலீஷு ஹிந்தி ஹிந்தி தான் இப்போ அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்காங்க முக்கியம் கொடு த்துவும் கொடுத்து நல்லா படிக்க வைக்காங்க இப்போ வந்து வெளியே இடத்துக்குலாம் வேலைக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் ஐய் வச்சுக்கோங்க இங்கே ஐடி கம்பெனிக்கு எல்லாம் போகணும்னா இங்கிலிஷ் மொழியில் தான் பேசணும் வைக்கணும் அதேமாதிரி இப்போ வெளிமா வெளிமாநிலம் அந்த நாட்டுக்கு எல்லாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்பளுக்கு ஹிந்தி எல்லாம் தெரிஞ்சிதுன்னா அங்கே ஒரு ஹிந்தியில உள்ள மக்கள் எல்லாம் வருவாங்க அவங்ககிட்ட நம்ம பேசுகிறதுக்கு வந்து ஈசியாக இருக்கும் அதேமாதிரி தான் அதுக்குப்பிறவு எங்கள் ஊர் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இங்கே வந்து அதேமாதிரி வழக்கு மொழியிலலாம் இப்போ வெளியூரில் மதுரையில்லாம் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒருமாதிரி பேசுவாங்க கோயம்புத்தூர் எல்லாம் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒருமாதிரி பேசுவாங்க அதுக்கு அதே மாதிரி எங்க ஊர்லாம் பொறுத்த வரைக்கும் ஏலே வாலே அப்படி தான் பேசுவோம் நாங்கள் எல்லாருமே அதேமாதிரி இளைஞர்களுக்கு எல்லாம் தாய்மொழி மேலே பற்று தான் இருக்கு அதே மாதிரி இப்போ நான் வந்து காலேஜி போகணும்னு வச்சுக்கோங்க எல்லாமே இங்கிலிஷு தான் ஆனாலும் தமிழ் லேங்குவேஜ் இருக்கு அதுக்கும் இப்போ எல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க எப்போமே தாய்மொழிக்கு முக்கியத்துவம் நாங்கள் எல்லாருமே கொடுப்போம்